நான் சின்ன வயசில் இருந்து பார்த்தன்னா மூணாறு ஒகேனக்கல் போயிருக்கேன் அப்புறம் வந்து இன்னொன்னு சாத்தனூர் டேம் போயிருக்கேன் இந்த நான் போகப்பட்ட இடம்ன்னு பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத ஒன்று சின்ன வயசாக ஃபர்ஸ்ட் டைம் போனனா ரொம்ப ஆசையாக இருந்தது நான் எங்கேயும் வெளியில் போனதில்ல அதிகமாக நான் கிராமப்புறம்ன்றதுனால வெளியில் எங்கேயும் அதிகமாக கூட்டிகிட்டு போகமாட்டாங்க இது வந்து ஸ்கூல் டூர் அஞ்சாவது படிக்கும் போது ஸ்கூலில் ஒரு எவ்வளோன்னு ஃபீஸ்ன்னு பார்த்தால் ஒரு ஐந்நூறுபா தான் ஐந்நூறுபாயா ஆயிரத்தி ஐந்நூறுவாயான்னு தெரியல சரியா ஞாபகம் இல்லை கூட்டிகிட்டு போனாங்க ஃபர்ஸ்ட் இடம் என்னென்னு பார்தோம்ன்னா நம்ம போன உடனே ஒகேனக்கல் ஒகேனக்கல் பார்த்தீங்கன்னா வெறும் அருவியாக மேலேருந்து தண்ணி பார்க்கிறதுக்கே ஒரு ஆச்சர்யமாக இருந்தது இந்த மாதிரி இடமெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சர்யத்தை உருவாக்கிய இடம் அது மறக்க முடியாத தருணம்ன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பார்க்கிறதுக்கு அந்த அருவிலேருந்து ஊற்றும் போதும் அந்த மீன்களெலாம் துள்ளித்துள்ளி குதிச்சதெல்லாம் ஒரு கண்கொள்ளாக்காட்சி மாதிரி இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே போட் சவாரி இருக்குது படகு சவாரி படகில் நாங்கள் பாட்டுக்கு போயிட்டேயிருப்போம் ஒரு படகோட்டி வந்து துடுப்பை வச்சுக்கிட்டு நீந்திக்கிட்டே உள்ள வரைக்கும் போயிடுவார் உள்ளே போயிட்டு அப்புறம் குளிச்சுட்டு உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு ஆடைகள் எல்லாம் மாற்றிட்டு திரும்ப வந்தா ஃபிரெஷாக இருக்கும் நல்லா ஜில் ஜில் கிளைமேட் நல்லா குளிர்மையாக இருந்தது அப்பறம் என்ன அதை முடிச்சுட்டு என்ன பண்ணோம்ன்னா நேர சாத்தனூர் டேம் சாத்தனூர் டேமுன்னு பார்த்தால் அது இவ்வளோ பெருசு கடல் மாதிரி இருக்குங்க இங்கேருந்து பார்க்கிறதுக்கு அந்த கடைசி வரைக்கும் பார்த்தால் கண்ணுக்கே தெரியல அவ்வளோ பெரிய டேம் அதில் பார்த்தால் மீன் ஆயிரக்கணக்கான மக்கள்கள் வந்து மீன் வியாபாரம் பண்ணுறாங்க மீன் பிடிக்கிறாங்க போட் போகுது பார்த்தால் பெரிய பெரிய மீனு கீழே குனிஞ்சு பார்த்தால் அந்த டேமுக்கு கீழே பார்த்தால் பெரிய பெரிய மீனு எல்லாம் போட்டு இந்த தூண்டிலெலாம் இருக்கும்ல சின்ன சின்ன தூண்டில் போட்டு பிடிக்கிறாங்க அப்புறம் அந்த அந்த தண்ணி வந்து திறக்குறதுக்கு என்னா பண்ணியிருக்காங்கன்னா ஒரு செயின் மாதிரி இருக்கும் செயின் மாதிரி போட்டு வால்வு கேட் மாதிரி வச்சிருக்காங்க அதை மிஷினில் திறக்குறாங்க திறக்க திறக்க தண்ணி வந்து வெளியே வந்துகிட்டே இருக்குது அதில் வந்து அணை உடச்சிக்கும்ன்றதுனால தண்ணி எப்போயுமே வெளியில் விட்டுக்கிட்டே இருப்பாங்க தண்ணி குழல் அதிகமாக இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து மறக்கமுடியாத தருணங்கள் என் வாழ்க்கையில் அஞ்சாவதுலேயே பார்த்த ஒரு வியந்த விஷயம்ன்றதை என் வாழ்க்கையில் எப்போயும் நான் மறக்க மாட்டேன்